ஹலோ ஆளுகளா நீங்கள் ஒரு வீடு ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணவேணும்

ஒரு மூணு ரூம் போடுறதா இருந்தால் முன்னாடில ஒரு இது கப்போர்டு ஒன்று போடணும் முன்னால அதுக்கெல்லாம் எவ்வளவு இதாகும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லை இல்லை இல்லை கான்கிரீட் போடுற மாதிரிதான் ம்

ம் வைச்சிருக்கிறேன் ம் ம் சரி சரி எப்படிங்க ஆ ஆ இருக்குது ம் ம் சரி ஒரு சரி பெயிண்ட் அடிக்கணும்னா அதுக்கான பெயிண்ட்ஸ் சார்ஜ் எவ்வளோ ருபாய் ஆகும்ங்க ம் ம் இப்போ அந்த நிப்பான் பெயிண்ட்டுங்கிறாங்கள்ல அதெல்லாம் நல்லா இது வீட்டுக்கு நல்லாயிருக்குதுங்களாங்க

ம் ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனி பெயிண்ட் அடித்தா வெவ்வேறு பெயிண்ட்டு ம் ரூம் வந்து பத்துக்கு பன்னெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமே ஒரு ரூமுக்கு இவ்வளோ ஆ சரி மொத்தம் எவ்வளோ ஆகும்ங்க சரி ம் சரி